நாமக்கல்லில் சொல்லணுன்னா ஃபர்ஸ்ட்டு பசங்கள்லாம் படிக்காம படிக்காமல் போகிற படிப்பின்மை தான் ஏன்னா வந்து பசங்க வந்து ஃபுல்லாக வந்து ட்ரிங்க்ஸுக்கும் கூலிப்பு கஞ்சா ஹான்ஸு பொகை இந்த மாதிரி ரொம்ப தீங்கு உடம்புக்கு தீங்கானது ரொம்ப அடிக்ட் ஆகிட்டாங்க அதனால அவங்களுக்கு படிப்பின்மை அது மேலே ஆர்வமே இருக்க மாட்டுது அது மேலே ஆர்வம் போய்ருது நெக்ஸ்ட் வந்து இன்னொன்று இம்பார்டன்ட் விஷயம் என்னென்னா வந்து நீ என் கூட வேலைக்கு வா உன்னை அதிக சம்பளம் தர்றேன்னு சொல்லிட்டு பணத்துக்கு ஆசைப்பட்டு அதனால போயிடுறாங்க கடைசில வந்து படிப்பை பற்றி உணரும்போது படிக்கிறதுக்கு வயசு இருக்க மாட்டுது அதனால அவிங்க படிக்க மாட்றாங்க அதுக்கப்றம் வந்து மழை மழைப் பருவத்தில் வந்து மழை தான் பெய்யும் வெயில் காலத்தில் வந்து வெயில் தான் பெய்யும் பனி காலத்தில் பனி தான் பெய்யும்னு அப்பிடின்னு சொல்லி இப்போ வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகியிருக்கு மழை காலத்தில் மழை தேவை நேரத்தில் மழை பெய்ய மாட்டததால அறுவடையும் விவசாயம் எதுவுமே பண்ண முடியலை மூணாவது என்னென்னா வந்து வந்து நாமக்கல்லில் இருக்கிற எட்டு எந்த கழிவுநீர்கள் டிச்சி அதெல்லாம் வந்து நேராக வந்து தூசூர் ஏரியில் தான் கலக்குது அதனால வந்து இங்கே விவசாயம் பண்ண முடில ஸ்மெல்லு அடிக்குது அதனால பக்கத்தில் யாருமே இந்த ரோட்டு வழியாக கூட வெளியே போக முடியாததனால ரொம்ப ரொம்ப கொசு வருது மீன் கூட இயற்கையாக அதில் இருக்க மாட்டுது சாப்பிட கூட பயப்படுறாங்க எனக்கு வந்த என்ன சமைக்க பிடிக்குன்னா பிரியாணி சமைக்க பிடிக்கும் பிரியாணி சமைச்சனா அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிரியாணி எப்படி சமைக்கணும்னா ஃபர்ஸ்ட்டு எண்ணெய் ஊற்றணும் கடுகு போடணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம என்னென்ன பிரியாணிக்கு போடணுமோ அத்தனையும் போட்டு செஞ்சு வெச்சிடணும் அது பிரியாணி அவ்வளோ தானேக்கா